நான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண ஃபோன் வந்து சாம்சங் பட்டன் ஃபோனு அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணேன் காலேஜுக்கு நான் அதான் கொண்டு போனேன் அதுக்கப்புறம் அப்படியே டச் ஃபோன் இது வர வர நான் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் வர வர நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதை யூஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னால் நம்ப மொப ஃபஸ்ட்டு வந்து பட்டன் ஃபோனில் வந்து நமக்கு அவ்வளோவா வந்து நெட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் நம்ப யூஸ் பண்ண முடியாது யூடியூப் இந்த மாதிரி நிறையா ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது ஆனால் இப்போ இந்த ஆ ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வந்ததுலேருந்து நம்ப நிறையா ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் படிக்கிறது சம்மந்தமாக ஒரு கேம் ஏதாவது நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாக எந்த ஆப் வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதுபோக நம்ப யூடியூப்பு அதுக்கப்புறம் சோஸியல் நெட்ஒர்க்கு இதெல்லாம் கூட நம்ப மொ மொபைல்லேருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வர டெக்னாலஜி ஃபோன்ஸில் அதுக்கப்புறம் நம்ப இப்போ ஒரு பேமென்ட்டு இந்த மாதிரி பண்றோம் ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி இதை எல்லாம் நம்ப யூஸ் பண்றோம் அப்போது நம்ம வந்து ஒரு அமௌன்ட்டை எல்லாம் நம்ம வந்து அனுப்புறதுனாலும் இப்போ எல்லா வந்து அந்த டிஜிட்டல் பேமென்ட்னால் இப்போது வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது